பெரிய விவசாயம் வணிகக்கள் வணிகங்களுடான போட்டின்னா இப்போ பெரிய பெரிய விசா அதுக்குள்ளே போட்டின்னா ம விவசாயிகளை எப்படி பாதிக்குதுன்னா ஒரு மருந்து தயார் ஒரு மருந்து உருவாக்குனாங்க அப்படினா அந்த மருந்து வந்துவிட்டு அவங்களுக்குள்ள போட்டியே வில அதிகரிச்சிருச்சிகிட்டே இருக்காங்க இப்போ ஒரு ஒரு யூரியாவே ஒன்று அடிக்குறாங்க விவசாயத்துக்கு அப்படினா ஒரு ஒரு நேரத்தில் அந்த யூரியா நாற்பதுரூபா இருந்துச்சின்னா இந்த வின் இவுங்களுக்குள்ளே போட்டியில இது வந்து எண்பது ரூபாயாக ஆகிவிடுது அதேமாதிரி இந்தமாதிரி பொருட்கள் தான் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா இது கையாலயே அறுத்தாங்க இப்போ என்னாச்சு அப்படினா அவங்களுக்குள்ள அந்த மிஷினை கண்டுபிடிச்சு அது மூலியமாக போட்டி உருவாக்கி மிஷினை அறுக்கிறதுனால விவசாயிகளுக்கு வந்து சுத்தமாக அவங்களால எதுவுமே பண்ணமுடியாம போகுது அவங்க எல்லாமே மிஷினானதுனால் அவங்கள்ல எதையுமே கண்டினியு பண்ண முடியாம போகுது விவசாயிகள் வேறு வழியில என்னென்னா மருந்துதான் அது மாதிரி இப்போ தண்ணி அந்த மாதிரி அங்கங்கே போர் போட்டு இது பண்ணிட்டு இருக்கறதனால தண்ணி ரொம்ப பாதிக்குது வணிகங்கள் ஆரம்பிச்சதுனால் விவசாயிகள்ன்னு பார்த்தா மருந்து அந்த அதுக்கு போட்ற யூரியா அதற்கேற்படுத்துற மருந்து எல்லாமே வந்து அவங்களுக்குள்ள போட்டினால் இங்கே ஏற்றும்போது இங்கே ஏற்றுறாங்க ஏற்றிட்டே இருக்கும்போது இங்கே பாதிக்கப்படப்போறது விவசாயிகள் மட்டும் தான் அந்த விவசாயிகள் தான் பாதிக்குறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது